ஹலோ ஆமாம் சென்ட் ஜோசப் ஸ்கூலோடய பிரின்சிபல் தான் பேசுகிறன் சொல்லுங்கள் ஓகே ஓகே எந்த ஸ்டேண்டர்ட் உங்களுக்கு பையனா பொண்ணா ஓகே அட்மிஷன் போயிட்டுருக்கு ஓகே ஓகே நீங்கள் என்ன குரூப் எதிர்பார்க்குறீங்க ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் எழுதி உங்களோடைய சன் வந்து பா பாஸ் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்போம் அப்படி எழுதி பாஸ் ஆகலனால் கொஞ்சம் கஷ்டந்தான் ஆ நீங்கள் வந்துட்டு நாளைக்கே வந்தீங்கன்னா கூட ஃபாம் ஃபில் பண்ணிட்டு அங்கே கன்சர்ன் டீச்சர் இருப்பாங்கள் அவங்க உங்களுக்கு எண்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒன் ஆர் டூ டேஸில் நாங்கள் ரிசல்டு சொல்லிடுவோம் சொன்ன உடனே நீங்கள் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட வேண்டியது தான் ஆ ஆக்ட்ச்சுவாலாக நாங்கள் வந்து ஃபிப்டீன் கிலோ மீட்டர்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்கூல் பஸ்ஸே ப்ரொவைடு பண்ணுறோம் நீங்கள் ஸ்கூலில் வந்து உங்கள் வீடு வந்து அதுக்குள்ளாரே இருந்ததுனால் நீங்கள் ஸ்கூல் பஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம் சப்போஸ் அதை தாண்டி இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னா ஹாஸ்டலும் இருக்குது நல்ல ஃபுட் ஃபெசிலிட்டி ரூம்ஸ்லாம் நல்லா கிளீனாக தான் இருக்கும் மந்த்லி பேசிஸில் பேரண்ட்ஸும் வந்து விசிட் பண்ணலாம் அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்துட்டு எண்ட்ரன்ஸ் எழுதிட்டு அங்கே டீச்சர்ஸ்டே கேட்டீங்கன்னால் ஹாஸ்டல் டீட்டெயில்ஸ் பிளஸ் டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ரெண்டுமே வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஓகே ஆமாம் நீங்கள் நாளைக்கு காலையில் ஒரு டென் ஓ கிளாக் வந்துட்டு ஆஃபிஸ் ரூமில் பார்த்து சொன்னீங்க அந்தமாதிரி எண்ட்ரன்ஸ் எழுத வந்துருக்கோம் ஃபாம் கொடுங்க அப்படீன்னு கேட்டீங்கன்னா அவங்களே கைட் பண்ணுவாங்கள் ஃபாம் ஃபில் பண்ணிடுங்கள் ப்ளஸ் மார்க் ஷீட்டு ஸ்டுடென்டோடய எல்லா டீடைல்ஸையும் எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் கன்சர்ன் டீச்சர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னால் அவங்க வந்து ஒரு ஒன் ஹார்சில் வந்துட்டு உங்களுக்கு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கள் முடிச்சுட்டே போயிடுங்கள் ஸோ இன்னைக்கே உங்கள் சன் கிட்ட சொல்லிருங்கள் பிரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் ஏன்னால் நீங்கள் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆனால் தான் நீங்கள் கேட்குற குரூப் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே வா ஸோ நாளைக்கே எண்ட்ரன்ஸ் எழுதிட்டீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ரிசல்ட்டும் சொல்லிருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அங்கே ஆஃபிஸ் ரூம்லேயே கேளுங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபாட்டி தௌசண்ட் வரும் இயர்லி நீங்கள் வந்து டேர்ம் வைஸாக கூட பே பண்ணிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆஃபிஸ் ரூம்மிலே கேட்டீங்கன்னால் சொல்லுவாங்கள் ஃபர்ஸ்டு அட்வான்ஸ் எவ்வளோ பே பண்ணனும் ப்ளஸ் டேர்ம் வைஸ் எவ்வளோ பே பண்ணனும் அப்படீன்றது உங்களுக்கு ஆஃபிஸ் ரூம்மில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஓகே வா ஓகே தேங்க் யூ